தமில்நாட்டில் வந்து ஊடகம் அல்லது மாச்சியில் வர இருக்கும் சட்டம் வந்து இந்த பிரிவில் இந்த அடிப்படையாக கொண்டிருக்குது அப்புறம் ஊடக சுகந்திர சட்டம் வந்து ஊடக உத்தியாளர்கள் மற்றும் அறிக்கையாளர்களை பேச்சு சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறது அப்புறம் வந்து அவமதிப்பு சட்டம் வந்து ஊடக உத்தியாளர்களையும் அறிக்கையாளர்களையும் எப்பொழுதுமே உத்தியாளர்களாக மதித் மறைச்சி அவமதிக்கப்பட கூடியாத வலிக்கு அனைத்து மனப்பாடுகளையும் கொண்டிருக்கிறது அடுத்து தனி உரிமை சட்டம் வந்து எப்போயுமே உத்தியாளர்களையும் அறிக்கையாளர்களையும் உரிமை குலுதுகள் அனும அவ அனுமதி அனுமதிகளை வழங்குகிறது அப்புறம் வந்து பாதுகாப்பு சட்டம் வந்து ஊடக உத்தியாளர்கள் மற்றும் அறிக்கையாளர்களை தங்கள் அடக்கம் த தன் இதுக்குள்ள அடக்கம் செஞ்சு நான் நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி அது கட்டளையிடுகிறது